இப்போது வந்து பழகுவதற்கு சிரமமான ஒருவரிடம் நீங்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியிருந்த ஒரு சூழ்நிலையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போது வந்து அவ்வளோ கஷ்டமா ஒருத்தவங்க பழகுவதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து மோஸ்ட்லி நிறைய சிச்சுவேஷன் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டுதான் வரணும் ஏன்னால் நம்ம ஏதாவது சொல்ல போய் அவங்க ஏதாவது சொல்லி அது வந்து வாக்குவாதத்தில் முடிஞ்சுச்சுனா ரெண்டு பேருக்குமே சங்கடம் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு கொடுக்கற ஒர்க்கை நம்ம கரெக்ட்டாக பார்த்துட்டு அவங்க நம்ம டீம் மேட்ஸாக இருக்கலாம் இல்லை நமக்கு மேலே கொஞ்சம் ஒருத்தவங்களா இருக்கலாம் அவங்க சொல்வது நம்ம கேட்டுகிட்டு அவங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு வரது வந்து அப்படிதான் நான் வருவேன் என் நான் அப்படி இருந்தனால் அந்த மாதிரிதான் சமாளிச்சுட்டு வருவேன் அவங்ககிட்ட தேவை இல்லாத ஒரு வாக்குவாதமோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதோ இல்லை நம்மள பற்றி அவங்ககிட்ட சொல்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு தேவை இல்லாத அனாவசியமாக அனாவசியமற்ற எந்த ஒரு செயலையும் செய்யாமல் அவங்களோட விஷயத்துல என்ன இது இப்போ நம்ம ஒர்க் பண்ண வரோம்னால் ஒர்க் பண்ணுறது மட்டும் பார்த்துட்டு அதில் என்னவோ அதை மட்டும் பேசிக்கிட்டு தேவை இல்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகாம வேறு எங்கேயும் வெளியில் போகாம அவங்களோட ரொம்ப அட்டேச்சிட் ஆகாமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிணா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு வந்து அதில் தேவை இல்லாத எந்த பிரச்சினையும் வராது அப்படிதான் இருக்கும் வேறு எதுவும் வராது நம்ம ஒர்க் ஃபார் ரிலேட்டடாக மட்டும்தான் பேச போகிறோம் அதில் வந்து அவங்களும் சஜ்ஜஷன் சொல்லலாம் நம்மளும் சொல்லலாம் அவங்க அப்படி இருந்தாங்கனால் நம்ம வந்து நம்மளோட நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்பட்டோம்னால் அந்த அந்த சிச்சுவேஷனை நம்ம ஈஸியாக நம்ம வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் என்னை பொறுத்தவரையும் அப்படிதான் சில பேர் வந்து ரொம்பவே நம்ம எது சொன்னாலும் திட்டிகிட்டு அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நம்ம ரொம்பவே பொறுமையாக நம்ம சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிதான் ஆகணும் அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம அப்படிக்கா அப்படி மேனேஜ் பண்ணிணாதான் நம்ம அவங் அவங்களோடே கடைசி வரையும் இருக்கப்போவது இல்லையில அவங்களும் ஒரு பாசிங் க்ளௌட் மாதிரி நம்ம கூட இருந்துகிட்டு இப்போ அடுத்த வேறு ஏதாவது நமக்கு ஒரு அ ஒரு ரெகக்னிசேஷன் கிடைக்கிறப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ட்ச்சுனிட்டினால் நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அங்கேயும் இதே மாதிரி இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது ஸோ அவங்ககூட இருக்கிற வரையும் நம்ம அதை மேனேஜ் பண்ணிகிட்டு அவங்களோட இருந்துகிட்டு போயிடுலாம்